முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கனா பட்டன் கைபேசி தான் அதில் வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் அதில் வந்து நம்ம விளையாட்லாம் விளையாடுலாம் விளையாட்டு செயலி எல்லாம் இருக்கும் அதெலாம் நல்லாருக்கும் இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து நிறையா இருக்குது ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ஒன்று ரெண்டு தான் குறிப்பிட்டமாதிரி இருக்கும் ஆனால் அதுவே வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிக்கிறமாரி இருக்கும் நம்ம நல்லா விளாட்லாம் அதெல்லாம் அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அதில் அதுக்கப்பறம் கொஞ்ச நாள் கழிச்சி கேமரா வந்துச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்தாங்க அப்புறமா நம்ம வந்துட்டு பட்டனை விட்டுட்டு வெளிய வர்றதுக்கும் பின்னாடி போகிறதுக்கும் பட்டன் வச்சிக்கிட்டு மத்ததெல்லாம் கையில் தொட்டுக்கலாம் அப்படினு வச்சாங்க இப்போ என்னென்னா எல்லாமே கையில் தொ தொட்டுத்தொட்டே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாமே ஃபோ இது இப்போ நமக்கு இப்போ இருக்க இந்த இப்போ இந்த காலத்தில் கைபேசி கையில் இருந்தால் நம்ம பொழைச்சிக்கலாம் அந்தமாதிரி நெலமை ஆகிருச்சி ஏன்னா காசு காசும் இதில் இருக்குது நம்ம வந்துட்டு வங்கி கணக்கை இதில் போட்டு வச்சிக்கலாம் நம்ம வேலையும் இதில் பார்த்துக்கலாம் எல்லாமே இதுலேயே இருக்குது அப்படி தான் போயிட்டு இருக்குது நான் வந்து பார்த்திங்கனா ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன் நான் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஏழுநூத்தம்பதுரூவாய்க்கி ஏழுநூத்தம்பதுரூவாய்க்கி நான் போடுவேன் இதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் வச்சிருந்தேன் அதே நம்பரை ஜியோவுக்கு மாத்திக்கிட்டேங்க இப்படிதான் நான் இருந்தேன்